ரியல்லாக நடகிற சம்பவங்களை வச்சு புக் எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினா அதில் வந்து ரியல்லாக ரியலஸ்டிக்காக ஒருத்தரோட லைஃப்பில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ட் பார்ட்டாக சொல்லிருப்பாங்க இப்போ புத்தகங்கள் விட மூவிலும் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு புக் படிக்கம்போது அந்த புக்கில் வர்ற கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்தமாதிரி நிறையா மூவிஸ்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ ஒரு உண்மையான சம்பவம் வந்து நம்ம நியூஸ்ஸாகவும் பார்க்கறது கிடையாது அந்த பேரக்ராஃப்பாக நியூஸ்பேப்பரில் வரதை நம்ம படிக்கிறது கிடையாது அதுவே ஒரு புக்காக இருந்துச்சு அப்படினா நம்ளோட வாழ்க்கை வரலாறில் என்னன்ன இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம நினைப்போம் அதை வந்து படிப்போம் இப்போ மஹாபாரதம் சிலப்பதிகாரமே எடுத்துக்கோங்க அந்த இதை வந்து ஒரு நியூஸ்பேப்பராவோ அந்த இடத்துல ஒரு வீடியோவாயும் கேட்டால் நம்ம பாதியில் நமக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிருவோம் இதே ஒரு புக்காக எடுக்கும் போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னிங்ஸாக வச்சுருப்பாங்க ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னிங்ஸாக வைக்கும்போது நமக்கு அதை வந்து ஓ என்னது ட்விஸ்ட்டாக இருக்கு அதை படிக்கணும் அப்படிங்கறமாரி நமக்கு தோணும் எனக்கும் எப்படினா அதமாதிரி ட்விஸ்ட்டாக இருக்க ஸ்டோரீஸ் அது ஒரிஜினல் ரியல் லைஃப் ஸ்டோரீஸ்லாம் படிக்க வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து நம்ளோட ரியல் லைஃப்போட ஒப்பிட்டு பார்க்கம் போது அது இன்னமுமே வந்து எப்படி சொல்லுறது ஒருமாதிரி புதுவிதமாக இருக்கும் ஸ்வாரஸ்யமாக படிக்க படிக்க அப்டே அடுத்த அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அப்படின் சொல்லிட்டு பேஜ் பேஜாக படிக்கறமாதிரி இருக்கும் ரொம்பவும் ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் சோகமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாதாமாதிரி ஒரு புது ஃபீல் வரும் அந்தமாதிரி புக்ஸ்லாம் படிக்கும்போது அப்படி நான் வந்து புக் எதுவும் இதுவரைக்கும் படிச்சமாதிரி இல்லை பட் வந்து மூவிஸில் அதாவது பழைய புக் படிச்சால் அந்த புக்கில் வந்து அவங்க ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து அவங்களுக்கு அப்டே வர மாதிரி இந்தமாதிரி புக்ஸ்லாம் நிறைய இருக்கு அத வந்து யாரும் இப்போதைக்கு எடுத்து படிக்கறாங்களா என்னனு தெரியாது ஆனால் அப்படி உண்மை சம்பவங்களை வந்து புக்காக படிக்கும்போது அது ரியல்லாகவே நல்லாருக்கும் இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை புக்லாம் படிக்கிறப்போ அது சூப்பராக இருக்கும் வீடியோவாக பார்க்கறத விட புக்காக ரீயலஸ்டிக்காக அவங்களோட அந்த செந்தமில்லை எழுதிருப்பாங்க அதில் வந்து ஒரு அழகாருந்துருக்கும்